எங்கள் பகுதியில் தோன்றிய பாரம்பரியத்தில் என்ன தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உணவு அந்த காலத்தில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா களி கம்பு சாப்பாடு இதலாம் அதிகம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெளிநாட்டு சமையல் வந்து அதிகம் சாப்பிட ஆராம்பிக்கிறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகமாக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஏற ஆரம்பிக்குது இன்னும் நிறைய நிறைய புதுசு புதுசாக நோய்கள் வந்து வர ஆரம்பிக்குது இப்போ பாரம்பரியத்தை வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டு வெளிநாட்டு ஃபுட்டை வந்து வெளிநாட்டு சாப்பாட்டை வந்து அதிகம் நாம் வந்து சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஒரு நிலமை ஏற்படுது இதனால நம்ம பாரம்பரியமான உணவுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போகிற நிலமைக்கு வந்து ஏற்படுது இதனால மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக புதுசு புதுசாக அந்த நோய்கள் வந்து உருவாக ஆரம்பிக்குது அந்த காலத்தில் வந்து எப்படின்னா களி சாப்பிட்றாங்க அப்படின்னா எந்த ஒரு நோயும் இருக்காது பத்து நூறு வயசு நூற்றி பத்து வயசு வரைக்கும் வாழ்ந்த காலமும் இருக்குது இப்போ இருக்கிற உணவுகள் வந்து மாற மாற ஒரு அறுபது வயசு தாண்டுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னா அந்த உணவு முறைகள் வந்து அதிகமாக நாம வந்து மாற்றிக்கிறதுனால தான் நாமளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து உணவு முறைகள் நாம் வந்து இப்போ பின்பற்றினோம் அப்படினாலும் நம்மளாலையுமே வந்து பார்த்தா ரொம்ப காலம் வந்து வாழ முடியும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து உழைப்பு வந்து போட்டாங்க என்னதான் சாப்பிட்டாலுமே அந்த அந்தளவுக்கு உழைப்பும் இருந்துச்சு இந்த காலத்தில் இந்த உழைப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகுது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து மாறதுனால நம்மளோட உணவாக இருக்கட்டும் நம்ம பழக்க வழக்கங்களா இருக்கட்டும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா கொழந்தைகளுமே அதிகம் பாதிப்பு அடைகிறாங்க இப்போ இயற்கையாக விளைகிற பொருட்களாக இருக்கட்டும் அந்த பொருள் அதிகமாக அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறது இல்லை நல்ல பொருட்களாக வந்து எடுத்துக்காமல் நாம் எது வேணாம் அப்படிங்கிறோமோ அந்த பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க நம்மள பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழந்தைகளுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க உணவு முறையை வந்து மாற்ற ஆரம்பிக்கிறதுனால நிறைய நோய்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம பயன்படுத்துகிற உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே போகுது